தமிழ் நாட்டில் குழந்தைங்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கல்வி திட்டங்கள் கலாச்சார திட்டங்கள் அதாவது இந்த கைவினைப் பொருட்கள் அதாவது இப்போவே நம்ம கைவினைப் பொருட்களெல்லாம் செய்ய கற்றுக் கொடுத்தோன்னா பிற்காலத்தில் அந்த பே வர வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து பல வகையான உபயோகமாக இருக்கும் அவங்க வந்து சிறுதொழில் ஆரமிக்கலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களால ஃபியூச்சரில் படிக்க முடியலன்னா இந்த கைத்தொழில் வந்து உபயோகமாக இருக்கும் அவங்க யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல நிறைய கவர்மெண்ட் வந்து சிறுதொழிலுக்கு கடனும் கொடுக்குறாங்க ஸோ அவங்களே வந்து முன்னேறிடலாம் படிப்பு இல்லைனாலும் இந்த கைவினைப்பொருட்கள் இதை வந்து கலைஞர்களெல்லாம் இந்த கலாச்சரம் இந்த கலையெல்லாம் கற்றுக்கிறது மூலயமா அவங்களுக்கு வந்து அவங்க சுயமாக நின்று யாரையும் எதிர்பார்க்காம அவங்களே வந்து முன்னேறலாம் வாழ்க்கையில ஏன்னால் நிறைய பெற்றோர்களால் ரொம்ப அதிகமாக படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி கலையை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும்